போட்டோ எடுக்கிறதுக்கு நான் எங்கெங்களாம் போனன்னா கேரளா போனேன் கேரளா போய் அங்கே இருக்க நேச்சரை நான் நேச்சரை போட்டோ எடுத்தேன் அதற்கப்புறம் பாத்திங்கனா அங்கே இருக்க எலிபேண்ட்ஸ்சு எல்லாத்தையும் போட்டோ எடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கனா நான் சென்னை போய் வண்டலூர் போனேன் வண்டலூரில் போய் சிங்கம் புலி கரடி எல்லாத்தையும் போட்டோ எடுத்தேன் அதற்கப்புறம் பார்த்திங்கனா எனக்கு பிடிச்ச ப்ளேஸ் எங்கேயாச்சும் போய் போட்டோ எடுக்கனுன்னா கேஷ்மீர் பக்கத்தில் இருக்க லடாக் போய் நான் பிடிச்ச போட்டோ எடுக்கணும் அப்புறம் பார்த்திங்கனா டெல்லி போகனும் டெல்லி போய் தாஜ்ஜுமஹாலை போய் போட்டோ எடுக்கணும் அதற்கப்புறம் வடிவேலு கர்நாடக்கா போய் கர்நாட்டகாவில இருக்க மைசூர் பேலஸில் போய் நான் போட்டோ எடுக்க விரும்புகிறேன்